தமிழ்நாட்டின் மிக பிரபலமான தொழில்கள் யாவை இன் சில பார்த்திங்னா ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்டீல் ப்ளான்ட் ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரி தமிழ் நாட்டில் வந்து மிகவும் பிரபலமாக இருக்க வந்து தொழில் வந்து பார்த்திங்கனா இப்போதிக்கு பார்த்திங்கனா ஃபுட்டுதான் ஃபுட்டு வந்து இப்போதிக்கு நல்ல பிரபலமாக போயிட்ருக்கு அதை தாண்டி பார்த்திங்னா பிரபலமாக இருக்கதுல வந்து ஸ்டீல் ப்ளான்ட்டிங் ஸ்டீல் ப்ளான்ட்டிங் இரும்பு வந்து உற்பத்தி பண்ணுறது வந்து ஸ்டீல் ப்ளான்ட்டிங் சொல்லுவாங்க அந்த ஸ்டீல் ப்ளான்ட்டிங் பார்த்திங்கனா என்ன பண்ணுறது ஸ்டீல் ப்ளான்ட்டிங் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கறதும் அப்புறோம் ஃபாரஸ்ட்டு பேஸ்டு இண்டஸ்ட்ரி ஃபாரஸ்ட் பேஸ்டு வந்து ஃபாரஸ்ட்டில் வந்துயிருக்கு இண்டஸ்ட்ரியை பற்றி சொல்ல சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் பார்த்திங்கனா ஹாஸ்பிட்டாலிட்டி ஹாஸ்பிட்டல் அதோட ஃபெசிலிட்டீஸ் அப்புறோம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இந்த மாதிரி நிறையா இருக்கு அதே மாதிரி இது பிரபலமான தொழில்ன்னு சொல்லிகிட்டிங்கன்னா சினிமாடிக் அப்புறோம் இந்த கடை வைக்கிறது அக்ரிகல்ச்சரும் ஒரு ஃபேமஸான தொழில்தான் ஆனால் அது வந்து அவ்வளோக்கு ஃபேமஸ் கிடையாது வேறு என்ன வேறு பார்த்திங்னா வேறு எதுவும் இல்லை இவ்வளோதான் ஸ்டீல் ப்ளான்ட்டிங்கில் வந்து நிறைய இருக்கு அந்த ஸ்டீலை வந்து பிரிக்கிறது அதே மாதிரி அந்த ஸ்டீலை வந்து கம்பியாக மாற்றறது அதே கம்பியை வந்து தகரமாக மாற்றறது அந்த மாதிரி எக்ஸட்ராவாக ஸ்டீல்ஸ்ல வந்து நிறைய இருக்கு அதே மாதிரி ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரி இந்த சக்கரை ஆலை பருத்தி ஆலை இதுலாம் பார்த்திங்கனா ஃபாரஸ்ட் பேஸ்டு ஃபாரஸ்ட்டான ஏரியாவிலதான் வச்சியிருப்பாங்க அந்த கழிவு பொருள்லாம் அகற்றும் அப்படிங்கறதுக்காக அதே மாதிரி இந்த தார் தார் ஊத்தறக் தார் அந்த தார் தொழிற்சாலை அப்புறோம் பார்த்துக்கிட்டிங்கனா நிறைய தொழிற்சாலைலாம் பார்த்திங்னா அந்த ஆஸீடு அதெலாம் பார்த்திங்னா ஃபாரஸ்ட்லதான் வைப்பாங்க ஏன்னா அப்போதான் மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி வச்சியிருக்காங்க அதனாலதான் அதை ஃபாரஸ்ட்ல வந்து அமைச்சு வச்சியிருப்பாங்க